இப்போ வந்து வயலுக்கு தண்ணி வேணும்னா இப்போ வந்து கிணத்துல இது பண்ணிக்கலாம் ஏரி இருக்குதுல்ல ஏரிலேருந்து வரும் இப்போ வந்து பயிறுகள்லாம் அப்போ தான் வாடாமல் இருக்கும் அப்படி வாடாமல் இருக்கணும் அப்டின்றதுனால் முன்ன வந்து தண்ணி பற்றலன்னா அதுக்காக கவர்மெண்ட்டு வந்து சொட்டு நீர் பாசனன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா தண்ணி இல்லாத பட்சத்தில் அது வந்துச்சுன்னா அது வந்து தண்ணி மிச்சமாகும் கரெக்டாக பயிர்களுக்கும் நல்ல விளைச்சல் கரெக்டாகவும் இருக்கும் அதனால் கவர்மெண்ட் வந்து சொட்டு நீர் பாசனம் அதுக்கு தான் கொடுத்துருக்காக ஏன்னா அதனால் தான் பயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பயிர்களுக்குத் தேவையானது தண்ணி தண்ணி வந்து முக்கியம் அதனால் முன்ன வந்து வாய்க்கால் எல்லாம் வெட்டி விடுவாங்க இப்போ அந்த கஷ்டமாக இருக்கின்றதுனால அதனால் கவர்மெண்ட்டு தண்ணி தண்ணி கிடைக்கணும் அப்டின்றதுனால் மிச்சம்னா கரெக்டாக இருக்கணும்றதுக்காக சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்போ தான் பயிரும் காயாமல் இருக்கும் வயல்வெளியும் நல்லா இருக்கும்